விளையாட்டுத்துறையில் ஊக்குவிக்க அரசாங்கம் வந்து அதிக பணம் நமக்கு வந்து செலவு பண்ண பண்ணலாம் ஏன் அப்படின்னா விளையாட்டுத்துறையில் இன்னைக்கு நிறைய பேர் திறமை இருக்கு திறமை இருந்தும் அவங்களால வெளியில வர முடியல அவங்களுக்கு ஃபேமிலி சுச்சுவேஷனாவோ இல்லை அவங்களோட அன்றாட தேவைகள் அதெலாம் அதை பூர்த்திப் பண்றக்காக அவங்க போகற வேலைகள் அப்படி அப்படி அப்படி நிறைய நிறைய இருக்குது அவங்களால முடியாதது நிறையவே இருக்கு ஆனால் அவங்களால அவங்களுக்கு திறமை இருந்தும் அவங்கள வெளிக்கொணர முடியல ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்துவிட்டு அதிகமான விளையாட்டு வசதிகள் நம்ம அரசாங்கம் வந்துவிட்டு அவங்களுக்கு செய்ய செய்ய முடியல இப்போ சி நிறைய கிராமங்கள் எடுத்துக்கிட்டோன்னா இன் இன் இன்னைக்கு வந்துவிட்டு இன்னைக்கு உலகத்தில் கிராமத்தில் கிராமப்புறங்கள்லருந்து வந்த நிறைய பேர் தான் விளையாட்டில் வந்து அதிகமாக சாதிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு போதிய வசதிகள் இல்லாத காரணத்துனால் அவங்களால வந்துவிட்டு இப்போ நிறைய இதை மாதிரி திறமை இருக்கறவங்க நிறைய ஊரில் வந்துவிட்டு வா வந்தும் அவங்களால ஸ் திறமை இருந்தும் அவங்களால சாதிக்க முடியிலை இப்போ நம்ப அரசாங்கம் இதில் நல்லா நல்லா செலவு பண்ணால் இவங்க வந்துவிட்டு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஊர்லையோ இல்லை ஒவ்வொரு வட்டாரங்கள்லையோ ஒவ்வொரு மைதானம் அமைச்சால் மை மைதானம் அமைச்சு சில பல கோச்சஸ் அவங்க வந்து அப்பாய்ண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்துவிட்டு நிறைய வாய்ப்புகள் கொடுத்தா நிறைய திறமை உள்ள மாணவர்களும் ந திறமை உள்ள போட்டியாளர்களும் நிறைய பேர் வந்து விளையாட்டுத்துறையில் இன்னும் நர் நல்லா சாதிக்கலாம் அது மாதிரி விளையாட்டுத்துறைகள் மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறையில் சாதிச்சவங்களுக்கு நிறைய அரசாங்க உத்தியோகங்களும் நிறையா அவைலபிளாக இருக்கு இப்போ இவங்க இவங்க இவங்களுக்கு இவ்வளோ வாய்ப்புகள் கொடுத்தும் இவங்களால் வந்து இவங்க இவங்களுக்கு வந்துவிட்டு இன்னும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்காதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க நிறைய ஊருகளில் பொதுமக்கள் சி சின்ன சின்ன குழந்தைகள் சின்ன வயிசுலருந்தே விளையாட்டுத்துறையில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினப்புல நினப்பு இருக்கிற நிறைய பேர் வந்துவிட்டு இன்னைக்கு சாதிக்க முடியாமல் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் நம்ம அரசாங்கம் நிறைய உதவி நெ நிறைய நிதி உதவி பண்ணி இந்த விளையாட்டுத்துறைக்கு நிறைய நிதி உதவி பண்ணி சேர்ந்த அவ் அனைத்து வட்டாரங்கள்லையும் அவங்க வந்துவிட்டு புதுசாக நிறையா விளையாட்டு மைதானங்கள் ப்ளஸ் நிறைய கோச்சஸும் அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னா விளையாட்டுத்துறையில் நம்ம நம்ம இன்னும் அதிகமாக சாதிக்கலாம் இப்போ ஒரு ஒரு சான்றாக நீங்கள் என்னை கூட எடுத்துக்கலாம் நான் வந்துவிட்டு உயரம் தாண்டுதலில் வந்துவிட்டு என்னோடைய மாவட்ட அளவிலான நான் வந்து இரண்டாவது பரிசுப் பெற்றேன் ஆனால் எனக்கு வந்து போதிய ட்ரைனிங் பயிற்சி இல்லை பயிற்சி இல்லாத காரணத்தினால என்னால் என்னுடைய லெவன்த்து அதாவது பதினோறாவு வகுப்புக்கு அப்புறோம் என்னால் அதை வந்துவிட்டு தொடர முடியல அதனால் எனக்கு எனக்கு வாய்ப்பு இருந்தும் என்னால் தொடர முடியாமல் இருந்தது அது மாதிரி அந்த டைமில் நிறையா சிக்கல்கள் இருந்தனால் என்னால் தொட தொடர முடியல இந்த மாதிரி இன்னும் நிறைய மாணவர்கள் நிறைய வாய்ப்புகள் இருந்தும் அவங்களால அவங்களோட வாய்ப்புகள் இழந்துட்டு தொடர தொடர முடியாமல் இருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் நம்ம கொடுக்கலாம் இந்த அரசாங்க நிதி உதவி பண்ணுறது மூலமாக நிறை நிறைய இடங்கள்ல நம்ம வந்துவிட்டு விளையாட்டு மைதானங்கள் மற்றும் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துவிட்டு அவங்க வந்துவிட்டு கோச்சஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏராளமான மக்கள் ஏராளமான மாணவர்கள் அதாவது அடிப்படை வசதி இல்லாதவங்க அதில் இருந்துவிட்டு நிறைய வசதி உள்ள வசதி இல் உள்ளவங்கன்னு சொல்ல மாட்டேன் அடிப்படை வசதிக்கு கூட இல்லாதவங்க படிப்பு செலவுக்கு காசு ப செலவுப் பண்ண முடியாதவங்க ஏழை மக்களோட குலந்தைங்க எல்லாமே அங்கேப் படிக்குது ஸோ அந்த குலந்தைகளுக்கு திறமை இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வெளிக்கொணர முடியல அதனால் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டில் வந்துவிட்டு அவங்க வந்துவிட்டு நிறைய கோச்சஸ் எல்லாமே அப்ளே அப் அப்பாயிண்ட் பண்ணாலே போதும் அவங்க வந்துவிட்டு நிறை நிறையா அவங்களுக்கு வந்துவிட்டு நிறைய சான்ஸ் கிடைக்கும் சான்ஸ் கிடைச்சப் பின்னே அவங்களால நிறைய இடங்கள்ல போயிவிட்டு பெர்ஃபார்ம் நிறைய இடங்கள்ல போயிவிட்டு பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அந்த கோச்சஸ் மூலமாக அவங்க இன்னும் நிறையா விஷயங்கள் சாதிக்க முடியும் இப்போ ரீசண்ட்டாக இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு தொழிலாளி அவரோட அவர் வந்துவிட்டு ஒரு குப்பை அள்ளுற குப்பை அள்ளுற தொழிலாளி அவர் அவருக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்கு ரெண்டு பொண்ணும் கபடி கபடிங்கிற விளையாட்ல இன்னைக்கு இண்டியா அளவில் இந்தியா அளவில் விளாண்ட்ருக்காங்க அப்போ அது அவருக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும் அவருக்கு வந்துவிட்டு டெய்லி அன்றாட தேவைக்கு கூட அவரால் சம்பாதிக்க முடியிலை ஆனால் தாம் பிள்ளைங்க ஆசைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க இன்னைக்கு வந்துவிட்டு இண்டிய அளவில் இரண்டாவது இடத் இந்திய அளவில் இரண்டு கபடி விளாண்ட்டு விளாண்ட்டுக் கொண்டிருக்கிறாங்க அவங்களால முடியும் அப்போ இந்த மாதிரி திறமை இருக்கறவங்களுக்கு ஏன் அரசாங்கம் வந்துவிட்டு உதவிப் பண்ண முடியாது அவங்க நிறைய நிதி உதவி நிறைய மைதானங்கள் அமைக்கிற மூலமாக அதுக்கப்புறோம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஊருகள்லையும் உள்ள திறமை மிக்க குழந்தைங்க மாணவர்களெல்லாம் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து அவங்க வந்து பயிற்சிக் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களால முடியும் ஏ அந்தமாரி அந்தக் குழந்தைகளுக்கு இவங்க தான் வந்துவிட்டு ஊ ஊக்கம் கொடுக்கணும் ஸோ ஊக்கம் கொடு ஊக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க அவங்களால நமக்கு வந்துவிட்டு யார் நமக்கு சே பின்னால் செலவு பண்ணுறா நம்ம யார் யார் மூலமாக இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது அவங்களுக்கு வந்து சாதிக்கணும் இந்த விளையாட்டுத்துறையில் சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நாம தான் அதுக்கான ஸ்டெப்ஸை இனிஷியேட் பண்ணி மொ இனிஷியேட் பண்ணி முதல்ல கோ கோ கவர்மெண்டுக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும் கவர்மெண்ட் கவர்மெண்டு வந்து நமக்கும் வாய்ப்புகள் கொடுக்கணும் இது மாதிரி நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை மொத்த இந்தியாவுலையும் இந்தியாவுலையும் நிறைய திறமை திறமை இருக்கிற மாணவர்கள் வந்துவிட்டு அவங்களாலப் பண்ண முடியும் அவங்களால முடியும் அப்படின்னு தெரிஞ்சும் அவங்களாலப் பண்ண முடியல ஏன் அப்படின்னா அடிப்படை வசதிகள் இல்லை அவங்க வீட்டில் குடும்ப வசதிகள் இல்லை ஸோ விளையாட்டுத்துறை அவங்களுக்கு வந்துவிட்டு மைதானம் அமைச்சித்தரதை தாண்டியும் இன்னும் நிறைய செலவுப் பண்ணி அவங்களுக்கு தேவையான பொருட்கள் அதுக்கு அந்த ஒவ்வொரு விளையாட்டுக்கு தேவையான கிட்டு கிட் பேக் அவங்க வந்துவிட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ப அந்த பசங்க குழந்தைங்க அவங்களால எவ் இன்னும் நிறையா பண்ண முடியும் இது தாண்டி இது மட்டும் இல்லாமல் கோச்சஸ் கோச்சஸ் அவங்களுக்கு கொடுக்கற ஊக்கத்தினால தான் அவங்களால இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் நல்ல கோச்சஸு நல்ல முறையில் சொல்லிக் கொடுக்கற கோச்சஸு பசங்க பொண்ணுங்கன்னு வேறுபாடு பார்க்காம எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கற ஒரு நல்ல கோச்சஸ் கிடைச்சாங்க அப்படின்னா அந்த இவங்களுக்கு எல்லாம் இவங்க இந்த கோச்சஸ் வந்து இவ இந்த விளையாட்டுத்துறையை வந்து நமக்கு வந்துவிட்டு நி நியமிக்கணும் அந்த கு குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் இது இதை மாதிரி எங்கள் இங்கேன்னு மட்டும் இல்லை இது மாதிரி ஆல் ஓவர் இண்டியா மொத்தமாக எல் மொத்த இந்தியா முழுக்கையும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஸோ எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் கொடுக்கலாம் அந்த குழந்தைகளுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் பின்ன நிறை நிறைய நிறைய இது மா இது மாதிரி நிறைய உதவி நிதி உதவிகள் பண உதவிகள் அந்த குழந்தைகளுக்கு ஆஃபர் பண்ணுறதுக்கான அந்த கிட் பேக் வசதிகள் எல்லாத்தையும் கொடுத்தால் இன்னும் இன்னும் ஸ்போர்ட்ஸில் இந்தத் துறையில் நிறைய பேர் சாதிக்கலாங்கிறதை வந்துவிட்டு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் இது மாஸ் பா இது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சான்றாக நான் சொல்றேன் எங்கள் ஊரில் உள்ள குழந்தைகள் எல்லாத்துக்குமே திறமைகள் இருக்கு ஆனால் திறமைகள் இருந்தும் அவங்களால அந்த அவங்களோட திறமைய வெளிக்கொணர முடியல ஏன்னா போதிய வசதிகள் எல்லாமும் ஒவ்வொரு வட்டாரங்கள்லையும் நிறையா நிறைய போட்டிகள் நடத்துறதும் அது மாதிரி ஓப்பன் டோர்னமெண்ட் அந்த ஓப்பன் டோர்னமெண்ட் ஓப்பன் அத்லெட்டிஸ்னு அத்லெட்டிக்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு டீம் ஈவென்ட்டோ இல்லை தனி நபர் ஆடவர் விளையாட்டோ இல்லை தனி நபர் பா விளையாட்டுகள்லையோ அவங்க வந்துவிட்டு டிஸ்ட்ரிக்ட்டு வைஸோ இல்லை வட்டார வழியாவோ வட்டங்கள் வழியாவோ நடத்துனால் ஒவ்வொரு குழந்தைகளும் அவங்கள ஃபர்ஸ்ட்டு வெளில கொண்டு வர முடியும் ஒவ்வொரு குழந்தைக்கான திறமைகளையும் அவங்கள வந்து வெளில கொண்டு வர முடியும் அந்தத் திறமைகள் மூலமாக அவங்க வந்துவிட்டு அவங்களுக்கு என்னென்ன பயிற்சிகள் கொடுத்தா இன்னும் ப இன்னும் வந்துவிட்டு அவங்க வந்துவிட்டு சிறந்து விளங்குவாங்க அப்படிங்கிறத அவங்க வந்துவிட்டு கண் அதை கண்டெடுத்து அந்த அறிக்கை எடுத்துவிட்டு அதுக் அறிக்கை எடுத்து அது பின்ன ஒவ்வொரு வட்டாரங்கள்லையும் இல்லை இரண்டு வட்டாங்கள் வட்டாரங்கள் மூன்று வட்டாரங்களுக்கு மையமாக ஒரு விளையாட்டு அரங்கம் கட் கட்டினா அவங்களுக்கு வந்து மிகவும் உதவியாக இருக்கும் உதவியாக இருக்கிறதும் மற்றும் இல்லாமல் அதுக்கு வந்து காசு கொடுத்து தான் உள்ளே வந்துவிட்டு அவங்க ப்ராக்டிஸ் ட்ரைனிங் எடுத்துக்கணும் அம்பு அப்படின்னு இல்லாமல் எல்லா வழியிலையும் அவங்க ட்ரை எல்லா வழியிலையும் ட்ரைனிங் எடுக்கணும் இலவச முறையில் அவங்க பயிற்சி எடுத்து அவங்களோட திறமையை வெளிக்கொணர வந்துட்டு வெ வெளிக்கொணர்ந்து அவங்க வந்துவிட்டு இன்னும் நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம விளையாட்டுத்துறை அரசாங்கம் வந்துவிட்டு நெ முன் முன் வைக்கணும் இதுக்காக முன் முன்னே வரணும் இதெலாம் இதெலாம் தாண்டி இன்னும் நிறைய இன்னும் நிறைய குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க அவங்களாலையும் முடியும் அப்படிங்கிறத வந்துவிட்டு நாம தான் எடுத்து சொல்லி அந்த வா திறமை இருக்கிற குழந்தைகளை பின் தங்க விடாமல் அவங்கள முன் வர வச்சி பெற்றோர்களும் இந்த குழந்தைகளுக்கு வாய்ப்புகள் கொடுத்து அவங்க ப பொண்ணோ பையனோ அவங்கள வந்துவிட்டு சாதிக்க வைக்கணும் அப்படிங்கிறத வந்துவிட்டு அவங்க உறுதி செய்து அவங்க மனசு வச்சி தான் இந்த விளையாட்டுத்துறை விளையாட்டுத்துறை வந்துவிட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு முன் வர வைக்கணும் விளையாட்டுத்துறை இது இதை தாண்டி இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணலாம் இலவசமாக நிறைய பேர்த்துக்கு கொடுக்கறது நிறைய பேருக்கு கிட் பேக் கொடுக்கறது நிறைய பேருக்கு நிற நிறைய பேருக்கு இந்த மாதிரி இலவச முறையில் பயிற்சியக் கொடுத்து இன்னும் ஒரு சாதனையாளர்களாக மாற்றலாம்